ஹலோ வணக்கம் சார் சிவா டைலரிங்கா சார் நாங்கள் பரமக்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியிலிருந்து பேசுகிறோம் சார் சார் எங்கள் அரசு பள்ளியிலேருந்து இப்போது இந்த புது கவர்மெண்ட்டு மூலயமா இந்த அரசாங்கமே நேரடியாக வந்து மாணவர்களுக்கு சீருடை தச்சு கொடுக்குறதுக்கு ஒரு ஆடரு கொடுத்துருக்காங்க

முன்னாடியே தலைமை ஆசிரியர் பேசினாரா சேரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் அவர் சொல்லி தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் நான் சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க அப்படியா சேரி நீங்கள் இந்த நீங்கள் இந்த இந்த ஒரு பள்ளியில் வந்து ஒன்றாவதுலேந்து பன்னரெண்டாவது வரைக்குமே இருக்குது எல்லாத்துக்கான டீட்டெய்லையும் கொடுத்துருக்காங்களா உங்கள்கிட்ட சரிங்க சார் சரிங்க சார் எங்களுக்கு பன்னெரெண்டாம் தேதி அன்றைக்கு ஓபன் பண்ண சொல்லி இதெலாம் வந்துடுச்சே சார் இப்போ முதலில் வந்து மெய்னாக இவர்களுக்கு என்னனெல்லாம் வந்து உங்களுக்கு தச்சு கொடுக்கணுமோ அதெல்லாத்தையும் முதல்லே எங்களுக்கு கொடுத்துடுங்க அதுக்கப்புறம் பொறுமையாக நீங்கள் அஞ்சாவது ஆறாவது அப்புறம் மத்தது செக்ஷனுக்குலாம் நீங்கள் அப்புறமா கொடுக்கலாம் இவர்களுக்கு நீங்கள் கொடுத்திடுங்க ஆமாம் சரிங்க சார் சரிங்க சரிங்க சார் சரிங்க சார் ஆமாமா நீங்கள் தச்சு முடிக்க முடிக்க கொடுத்துட்டிங்கனா நாங்களும் அதை அப்படியே கொடுக்க ஆரமிச்சுடுவோம் அந்த சட்டையும் ஆ சொல்லிடுங்கள் சொல்லிடுங்கள் சொல்லிடுங்கள்